நாமக்கல் மாவட்டத்தில் இருக்க பொழுதுபோக்கு அம்சங்கள் என்னென்னங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து நாமக்கல் டவுனுக்குள்ளேயே ஒரு பார்க் இருக்கு அந்த பார்க்கு வந்து இப்போ ரெண்டு ருவா கட்டணும் எல்லாத்துக்கும் ஃப்ரீ இல்லை அது வந்து குழந்தைங்களுக்கும் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அந்த பார்க்கு அதுக்கப்புறம் வந்து சிலம்ப கவுண்டர் சில்ட்ரன்ஸ் பார்க்குனு ஒன்று இருக்கு அது வந்து பஸ் ஸ்டாண்டை ஒட்டின மாதிரியே இருக்கு அதுக்கும் வந்து நுழைவு கட்டணம் இருக்கு அதுக்கப்பறம் வந்து கொல்லிமலை ரெண்டாவது வந்து கொல்லிமலை வந்து நாமக்கல் மாட்டத்தில் தான் இருக்கு கொல்லிமலையில் வந்து என்னென்ன இருக்குன்னா அந்த மொத்தம் எழுபத்ரெண்டு பெண்டு கொண்டை ஊசி வளைவு இருக்கு அதே மாதிரி நீர்வீழ்ச்சி இருக்கு அங்கே கொல்லிமலைக்கு மேலே வந்து அறப்பளீஸ்வரர் கோவில் இருக்கு அப்பறம் வர்ஷத்துக்கு ஒருக்கா வந்து வல்வில் ஓரி விழானு சொல்லிவிட்டு அங்கே கொண்டாடுவாங்க கொல்லிமலையில் அப்புறம் அப்பப்போ வந்து கண்காட்சி மலர் கண்காட்சி போடுவாங்க அப்புறம் வந்து எட்டுக்கை அம்மன் திருவிழா கோவில் திருவிழா நடக்கும் அப்புறம் வந்து பலப்பட்றை மாரியம்மன் கோவில்னு ஒன்று இருக்கு அப்புறம் வந்து ஆஞ்சநேயர் கோவில் இருக்கு அப்புறம் நரசிம்மர் கோவில் இருக்கு அங்கெல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒருக்கா இது தேர் இழுப்பாங்க அப்புறம் வந்து பலபட்றை மாரியம்மன் கோவில்லேயும் தேர் இழுப்பாங்க அதுக்கு வந்து தேர் கடை போடுவாங்க ஒரு மாசம் தேர் கடை போடுவாங்க அப்புறம் வந்து தியேட்டர் வந்து ரெண்டு ரெண்டு தியேட்டர் தான் இருக்கு ஒரு கேஜ் தியேட்டர்னு ஒன்று இருக்கு அப்பறம் வந்து எல் எம் ஆர் தியேட்டர்னு ஒன்று இருக்கு